ஹலோ ஆனந்தபவன் ஹோட்டலுங்களா நாங்கள் இங்கே கனியாமுர்லேருந்து பேசுகிறோங்க எங்களுக்கு ஒரு மதியானம் லஞ்சிக்கு ஒரு ஐம்பது சாப்பாடு வேணும் அதை நீங்கள் அனுப்பி வைக்க முடியுமா நான் வேணுண்னா அட்ரஸ் சொல்கிறேன் அந்த அட்ரஸுக்கு அனுப்பி வைங்க மதியானம் ஒரு மணிக்குலாம் எனக்கு லஞ்சு வந்துடனும் அட்ரஸ் சொல்கிறேன் கேட்டுகுங்க இளைய பெருமாள் மூண்ணுற்றி ஒன்பது காமராஜ் நகர் கனியாமூர் இந்த அட்ரஸுக்கு அந்த சாப்பாடு எனக்கு அனுப்பி வைக்கணும் இல்லை நான் வழி சொல்லட்டுங்களா நீங்கள் நேராக கள்ளக்குறிச்சிலேருந்து தச்சூர் தாண்டி இந்தாண்ட பங்காரம் தாண்டி உள்ள வந்தீங்கன்னா கனியாமூர் போர்டு இருக்கும் அதிலருந்து நேராக உள்ள மூணு கிலோ மீட்டர் உள்ள வரணும் மூணு கிலோ மீட்ரும் பஸ்ஸு இல்லை எங்கூரில் வண்டி இல்லை டிராவல்ஸு எதாச்சும் எடுத்துகிட்டு தான் வரணும் வண்டியில் வந்து ம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆலமரம் இருக்கும் அந்த ஆலமரத்துலேந்து உள்ள லெஃப்டில் உள்ள வந்தீங்கன்னா ஒரு முருகன் கோயில்ருக்கும் அந்த முருகன் கோயில்லேந்து ரைட்டு எடுத்தீங்கன்னா ரைட்லேருந்து ஒரு நாலு வீடு தாண்டி வந்தீங்கன்னா லெஃப்டில் உள்ள தள்ளி ஒரு வீடு இருக்கும் அதான் எங்களோடய வீடு பேர் வந்து வீரா இல்லம்னு போட்டுருக்கும் இந்த இடத்துக்கு எனக்கா ஒரு மணிக்குள்ளாற சாப்பாடு வந்து சேரனும் அப்படி இல்லையா நீங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப் நம்பரை அனுப்புங்க நான் உங்களுக்கு வேணுணா மேப் அனுப்பிவிட்டுறேன்